இந்திய மருத்துவக் கட்டமைப்புலாம் வந்து நல்லா தான் இருக்கு சிறப்பாகதான் இருக்கு சொல்லப்போனால் அது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து நடமாடும் மருத்துவமனை வந்துருச்சு மக்களைத்தேடி மருத்துவமனை வந்துருச்சு இப்போ ஹாஸ்பிடல்லாம் போனால்கூட நிறைய நோய் வரும் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது வீட்டுக்கே வந்து மாத்தரை மருந்து கொடுத்தட்றாங்க வீட்டுக்கே வந்து செக் பண்ணிடுறாங்க அதற்கப்பறோம் ம இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து நிறையா மருத்துவத்துக்குன்னு போட்டு வச்சுருப்பாங்க முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் அந்தமாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க அதற்கப்றோம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இப்போ ஸ்கேன்ஸ்லாம் போடணும்ன்னா முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் இருந்தால் ஃப்ரீயாக எடுத்துக்குறமாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்துருக்கு அதற்கப்பறமேட்டுக்கு இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு ஆனால் மக்களுக்குதான் இன்னும் முறையான விழிப்புணர்வு இல்லை அப்புறமேட்டுக்கு அந்த பிரசவத் தாய்மார்களுக்கு வந்து பிரசவத்துக்கு முன்னும் வந்து அமௌண்ட்டு தராங்க முத்துலெட்சுமி ரெட்டியோட காப்பீட்டுத் திட்டம் அந்த இது கொடுக்குறாங்க பிரசவம் வச்சதுக்கு அப்புறமும் அவங்களோட கிட்டு அந்தமாதிரி பதினாலாயிரூபா அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு பிரசவிச்ச தாய்மாருக்கு வந்த அவங்க பிரசவ காலத்தில் ஒரு பதினெட்டாயிரூபா அமௌண்ட் தர்றமாதிரி வச்சுருக்காங்க அதற்கப்பறமேட்டுக்கு கவர்மெண்ட்ல வந்து குடும்பநல அறுவை சிகிச்கையலாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லேடீஸ்க்கு தனியாகவும் ஜென்ஸ்க்கு தனியாகவும் இருக்கு அதற்கப்றோம் நிறைய அறுவை சிகிச்சையிலாம் பண்ணுறாங்க ரொம்ப முடியாதவங்களைகூட ஜிஹெச்யில கொண்டு போனால் உடனே பண்ணிடுறாங்க ஆனால் வந்து மக்களுக்குதான் இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே கொஞ்சம் விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாருக்குமோ அப்படிங்கிறமாரி எனக்கு தோணுது